முதலில் வீட்டிற்கு சிலிண்டர் வரும் பொழுது அதை பாதுகாக்க வேண்டிய முக்கிய வழிமுறைகளை பற்றி நான் பேசலாம்ன்ருக்கேன் சிலிண்ட்ரு வந்து முதல்ல ஃபுல்லா ஃபுல் கவரில் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும் செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சிலிண்டரை வந்து சிலிண்டருகாரவங்கள கூப்பிட்டு மாற்ற வைக்கிலாம் மாட்டிவிட்டு அது கசியுதா அப்படின்ட்டு செக் பண்ணணும் நிறையா அதோட பிராசஸ்லாம் நிறைய இருக்கு அதை கவனமாக தான் நம்ம பண்ணணும் இல்லேன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட அது வந்து நம்ம உயிருக்கே கூட ஆபத்தாகலாம் சிலிண்டருங்குறது வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து உபயோகிக்கிற ஒரு கேஸ் தான் அது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதனால் நம்ம அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது பற்றி நம்ம பேசலாம் இதில் இது வந்து பார்த்துகிட்டிங்கன்னா வீட்டில் பொதுவாக எல்லோர் வீட்டிலும் இருக்கும் ஆனால் ஒரு சில வீட்டில் இருக்காது பாத்தோனா இது வந்து நம்ம வீட்டில் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க சமைக்கும் போது சில பேர் வீட்டில் கேஸ் வந்து ஆப் பண்ணவே மாட்டாங்க அது ஆஃப் பண்ணாமல் இருக்கிறதுனால சில டைமு கேஸ் லீக் ஆகி அது தற்சமயத்தில் ஃபையராகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அது வந்து நம்ம சரிபடுத்திக்கிறது தான் இருக்கு சில வீட்டில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது திடீர்னு கேஸ் வந்து லீக் ஆகும் அது பாத்துக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதோடு இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் நல்லா பாத்துக்கணும் கேஸ் அமையும்போது ஸ்மல்ஸ் ஏதா வருதா அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கணும் இல்லைன்னா அது கேட்டுகிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுருணும் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன ஏதுனு பிரச்சனை பார்த்து செக் பண்ணிவிட்டு சிலிண்ட்ரு ஆஃபீஸுக்கோ இல்லை சிலிண்ட்ரு அவங்களுக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி கேஸ் லீக் ஆகுது என்ன ஏதுன்ட்டு அவங்கள்கிட்ட பேசிவிட்டு நம்ம சொல்லலாம் அதில் எதுவும் பிரச்சினை வருதான்னு பாத்துக்கணும் இன்னொன்று பார்த்துகிட்டீங்கன்னா கேஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரக்குள்ளே அதோட சீல் வந்து ஒடைச்சிருக்கா சீல் வந்து ஃபுல்லாக பிரிக்காமல் இருக்கா அதை வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கணும் சீல் பிரிச்சுருந்தா அது வந்து கேஸ் வந்து இவன் எங்கேயோ வாங்கியிருக்காங்கே கொடுத்துட்டாங்க அப்டின்னு தான் அர்த்தம் அதோட எடை வெயிட்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் அது வந்து பயன்படுத்தகுள்ளே வீட்டில் வச்சு பயன்படுத்தகுள்ளே அது வந்து ரைட்டாக இருக்கா செங்குத்தான நிலையில் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணும் சாய்வாகலாம் வைக்க கூடாது நேராக தான் வைக்கிணும் அதுக்கப்புறம் அந்த அதோட பைப்பு லைன் வந்து பைவ் என்ன ஒயரானது கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத தான் பார்க்கணும் பார்த்துட்டு அது சரியாக இருந்தால் ஓகே அப்படின்னுட்டு நம்ம கேஸ் வந்து பயன்படுத்தலாம் இதில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா சில பேர் வீட்டிலலாம் கேஸ் பார்க்கவே மாட்டாங்க அப்படியே வச்சு யூஸ் பண்ணலான்ட்டு போய்ட்டே இருப்பாங்க கேஸ் வரும்போதும் போகும்போது அதோட இது வந்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி தான் அனுப்பணும் அனுப்பிவிட்டு பாத்துக்கணும் கேஸ் சில இடத்துல வந்து தீ பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு தீ பிடித்தா உடனே நம்ம வந்து துணி பைய்யோ ஈரத்தில் நனச்ச சாக்கு இருக்கும் அதை வந்து சணல் சாக்குனு சொல்வாங்க அதை வந்து பயன்படுத்தி தீ ஏற்பட்டுடுச்சுனா திடீர்னு அணைக்கணும் அதை பாத்துக்கணும் முக்கால்வாசி அது வந்து ஒரு இன்ஸிடென்ஸனாவே இருந்துகிட்டு தான் இருக்கு நம்ம மக்கள் அதை எப்படி பயன்படுத்துறாங்கங்கிறது வந்து இப்போ சரியாக தெரிய மாட்டேங்குது சில பேருக்கெல்லாம் அது நம்ம தான் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது பற்றி சொல்லணும் இதில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா எங்கள் வீட்டுலலாம் சிலிண்ட்ரு இருக்கு அதை நாங்கள் ரெகுலேட்ரு அடிக்கடி செக் பண்ணிகிட்டு தான் இருப்போம் முக்கியமா ரெகுலேட்ரு தான் அதோட பாகமே ரெகுலேட்டர் இருந்தால் தான் இருக்கணுங்கிறது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது ரெகுலேட்டருல இருந்து வர கேஸுனால தான் அது ஃபையர் ஆகுதுங்குறது நம்ம மக்களுக்கு தெரியமாட்டேங்குது எங்கள் வீட்டிலலாம் நிறைய கேஸு வாங்கியிருக்கோம் இதெல்லாம் பயன்படுத்தகுள்ளே கேஸ்லாம் கசியும் அதல்லாம் செக் பண்ணி நாங்களே சரி பண்ணி அனுப்புவோம் நம்மலாம் மற்றவங்க வீட்டுலலாம் எப்படி பயன்படுத்துறாங்கங்கிறதும் சொல்லியிருக்கோம் நாங்களாம் கேட்டுக்கிட்டதே அவங்கள்கிட்டயும் சொல்லிவிட்டு அவங்களும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க பார்த்துக்கலாம் பார்த்துகிட்டு சரின்ட்டு ஓகேன்லாம் இருக்கும் கேஸ் வாங்கும்போது எப்பவும் நீங்கள் சீலை தான் செக் பண்ணணும் அது வாங்குறவங்க கிட்டே தான் இருக்கும் நீங்கள் தான் பார்த்து கவனமாக நீங்கள் தான் செயல்படுத்தணும் அப்படி பயன்படுத்திறனால உங்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் நீங்கள்தான் பாதுகாப்பாக இருக்கணும் அப்புறம் இன்னொன்று பாத்துகிட்டோன்னா எங்கள் வீட்டில் கேஸ் இருந்தும் மக்கள் கிட்ட சொல்லு கேஸ் இந்த யூடியூப் சேனல் வழியா ஏகப்பட்டது அதை பற்றின முன் எச்சரிக்கை நடவெடிக்கைகள்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாகவோ சொல்லியிருக்கோம் அதை கேஸை எப்படி பயன்படுத்துன்னு வேற சொல்லியிருக்கோம் குறிப்பாக பார்த்துகிட்டீங்கன்னா கேஸ் வந்து அனேகமாக எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் அது வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திகிட்ருக்ககுள்ள ஆஃப் பண்ணவோ ஆன் ஆஃப் பண்ணி லைட்டர வச்சு பற்ற பற்ற வக்கலாம் பற்ற வச்சு ஆன் பண்ணதுக்கப்புறம் கேஸ் ஃபுல்லாக மூடிருக்கானு கவனித்து ஆஃப் பண்ணணும் இதில் சில பேர் வீட்டில் கேஸ் ஆன்லேயே வச்சுக்கிட்டு அப்படியே விட்டுட்டுருந்துருப்பாங்கே அதான் சரியாக கவனிக்கவே மாட்டாங்க அதை சரியாக கவனித்து பயன்படுத்துறதனால பெரிய ப்ராப்ளமே வரும் அதால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாது அதனால் பெரிய நடவடிக்கைகள்லாம் இருக்கு எல்லா போலீஸ்லலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய வரும் இதல்லாம் பார்த்துக்கணும் எதுனாலும் பாத்துக்கிட்ருக்கக்குள்ளே ஏகப்பட்ட பிரஷ்ஷர்ஸ்லாம் அதிகமாக இருக்கு இதன் முன்னெச்சரிக்கை நடவெடிக்கைள்லாம் என்ன எடுக்கணும் போகணும் வரணுங்குறது மக்களுக்கு சரியாக சரியாக தெரிய மாட்டேங்குது கேஸ் வாங்கும் போது எப்பவும் கவனமாக இருக்கணும் ஆனால் அதை பயன்படுத்தகுள்ளே இன்னும் மக்கள் கேர்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஆசைப்பட்டு யூடியூப் சேனல் வழியாக நிறைய இன்ஸ்சியூ அப்புறம் ப்ரோக்ராம்ஸ் ஏகப்பட்டது நிறைய செஞ்சு காட்டியிருக்கோம் இப்போது தீயணைப்பு மூலியமாகவும் நிறைய கேஸ்லாம் எப்படி பயன்படுத்தணும் மக்களுக்கு அது அதனால் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது வரையும் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் சேனல்ஸில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பாலச்சந்திரன்ங்கிற ஒரு சேனல்ஸில் வந்து பாத்திருக்கோம் அது வந்து பாத்துட்டுருக்ககுள்ளே ஒரு ஃபையர் வந்து எப்படி வருது அது எப்படி ஆஃப் பண்ணுறது கண்ட்ரோல் வந்துடுச்சுனா மக்கள் திடீர்னு பயப்படாமல் என்னத்தை அதை ஹேண்டில் பண்ணுறது என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறது வரைக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா மக்கள் அதிகமாக பயன்படுத்துறது வந்து கேஸ் தான் அது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல நிறைய பேர் வீட்டிலலாம் சிலிண்ட்ரு அடுப்பு ராக்கெட் அடுப்பு அப்புறம் விறகு அடுப்பு அப்புறம் எலக்ட்ரிக் அடுப்புன்னு வச்சுருக்காங்க இதெல்லாம் பயன்படுத்தகுள்ளே அதிகமாக கேஸ் தான் போய்ட்ருக்கும் அது பாக்ககுள்ளே சரியாங்குறதாங்குறது தெரிஞ்சுக்க மாட்றாங்க இதனால் அதிக பேர் பாதிப்படைகிறாங்க சில பேருக்கு தெரியவே மாட்டேங்குது சரி என்ன பண்றதுன்னு தெரியாமல் அவங்களும் பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் நல்லா பாதுகாப்பாக இருக்கணும்ங்கிறது தான் முக்கியமே இதனால நம்ம மக்களுக்கு சிலிண்ட்ரு பயன்படுத்தும் போது அதோட ரெகுலேட்ரு வந்து லூசாக இருக்கா டைட்டாக இருக்கா எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும் அதுக்கப்புறம் கேஸ் லீக் ஆணுச்சுனா அது கேஸ்காரங்க ஆஃபீஸுக்கு ஃபோன் அடித்து கேஸ் லீக் ஆகுது பயன்படுத்தாமல் லீக் ஆகுதுங்கன்னு சொல்லி அதை சரி செஞ்சுக்கணும் இன்னும் ஒன்று பார்த்துக்கிட்டீங்கன்னா மக்கள் மத்தியில் நிறைய பேருக்கு கேஸை பற்றி தெரியாமல் இருக்கு அது நல்லா பாத்துக்கணும் இன்னொன்று கேஸ் வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்துறதுல குழந்தைங்கள்லாம் இருக்ககுள்ளே அந்த வீட்டில் செக் பண்ணிக்கிட்டு கேஸ் வந்து அவங்களுக்கு படாத கண்ணுக்கு தெரியாத இடத்துல மறைத்து வைக்கணும் கேஸ் எப்பவுமே ஜன்னலுக்கு பூட்டிக்கிட்டு இறுக்கமாக இருக்க கூடாது ஜன்னல்லாம் திறந்து தான் இருக்கணும் கேஸுக்கு எப்பவும் காற்றோட்டம் இருந்துகிட்டே இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் கேஸுக்கு காற்று இல்லைன்னா அந்த கேஸ் லீக் ஆனால் பெரிய பிரச்சனையாகிடும் லைட்டாக ஒரு தீக்குச்சி பட்டாலும் அந்த இடம் வெடிக்க சான்சஸ் அதிகமாக இருக்கு நீங்கள் அது எப்பவுமே செக் பண்ணணும் கேஸுக்கு வந்து எப்பவுமே ஜன்னல் திறந்துருக்குணும் ஜன்னல் வழியே இருந்துகிட்டு தான் இருக்கணும் கேஸுக்கு எப்பவுமே பயன்படுத்தக்குள்ளே அதனால் ஸோ மக்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா கேர்ஃபுல்லாக கேஸை பற்ற வச்சு அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதை கேஸையும் பயன்படுத்திகிட்டு அதை ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும் கரெக்டாக சமைத்து முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணி வைக்கிறதான் அவங்களோட முக்கியமானது ஒன்றா இருக்கும் சில பேர் வீட்டிலலாம் ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணவே மாட்டாங்க ஆன்லையே வச்சுகிட்டு சமைத்துக்கிட்டு அப்படியே ஆன்லையே வச்சுட்டு போய்டுவாங்க இதனால் சிலது எலி கடிக்கிறதுக்கோ கேஸ் வந்து லீக் ஆகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு ஸோ அதனால பார்த்துக்கணும்